எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்னா இந்த லோக்கல் நியூஸ் மீடியா வந்து மேக்ஸிமம் எல்லா ப்ளேஸையும்தான் கவர் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் அவங்களால் ஒரு சில ப்ளேஸை வந்து கவர் பண்ண முடியிறதுதில்லை ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா அவங்க வந்து எல்லா ஊரில் நடக்கக்கூடிய விஷயத்தையும் நடந்த விஷயத்த தெளிவாக நடந்தத நடந்தபடியே சொல்லி எல்லா மக்களுக்கும் புரியறமாதிரி சொல்லி இது பண்ணால் நல்லாருக்கும்